இன்றைய காலத்தில் மின்சாரம் ரொம்ப அத்யாவசிய பொருளாக ஆகிடுச்சி இன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் நடக்காது என்பது இன்னைக்கு வாழ்கை அடிப்படை தேவையாக அமைஞ்சிடுச்சி திடீர்னு நமக்கு கரண்ட்டு கட்டாச்சுனா எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காது அடிப்படையாக நமக்கு வீட்டில் சமைக்கிறதுலருந்து எதுவாயிருந்தாலும் நமக்கு கரண்ட்டை நம்பிதான் இருக்கு சோ வெளிச்சம் இல்லைனா கண்டிப்பாக ரொம்ப எந்த ஒரு இதுவும் நைட் நேரத்துலேயோ இல்லை பகல்லேயோ பிரைட்டாக இருந்தாதான் பிரகாசமா இருக்கும் அப்படி கரண்ட் இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப டென்சனாக ஆகுது அந்த நேரத்தில் ஏதாவது மெழுகுவத்தி எப்போதும் யூஸ் பண்ணுறோம் அதுவும் குறிப்பாக படிக்கிற பசங்க ரொம்ப மின்சாரம் இல்லைனா ரொம்ப பாதிப்படைகிறாங்க சோ அதனால இன்வென்ட்டர் மோஸ்லி வசதியானவங்க வீட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க மேக்சிமம் இப்போது எல்லாம் இன்வென்ட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கரண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவையாக இருக்கு